நாகப்பட்டினம் டிஸ்டிக்ட பொறுத்த வரைக்கும் மழைக்காலமும் சரி கோடைக்காலமும் சரி ரொம்பவே ஹெவியாக இருக்கும் ரெயினாக இருந்தாலும் ஹெவியாக இருக்கும் வெயிலாக இருந்தாலும் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் இந்த சைட் பார்க்கம்போது என்னோடய அனுபவத்தில் வந்து ஒரு வருடம் வந்து வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டிருக்கு அதாவது எங்க ஊர் எங்க வீடு வாசல்லையே வந்துட்டு வெள்ளப்பெருக்கு ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துது எங்கள் பக்கத்திலையே வந்துட்டு ஆறு இருக்குது ஆறு வயல்வெளி சார்ந்த பகுதிதான் நாங்கள் நாகப்பட்டினம் ஸோ அப்படிங்கும்போது இந்த பக்கம் மழைவெள்ளம் அவ்வளோ கடுமையாக இருக்கும் எங்கேயுமே வெளியே போக முடியாமல் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அந்த மாதிரி நிலமைகள்லாம் ரொம்பவே மோசமான நிலமைலாம் ஏற்படும் இந்த தட இந்த பக்கம் வந்து வயல்வெளிகள் பிளஸ் வந்து தண்ணீர் நிறைந்த பகுதி அதிகம் அதனால் இங்கே வெள்ளப்பெருக்கு வந்துட்டு ஈஸியாக ஒவ்வொரு மழைக்காலங்களிலையும் ஒவ்வொரு பருவநிலைகளிலும் வந்து இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படறது வந்து ரொம்ப சாதாரணமாகவே நடக்குற விஷயங்கள்பா இதுக்கான பாம்பு பூச்சிகள் பல்லி அது மாதிரி வீடு வரைக்கும் வீடுக்குள்ளே வரைக்கும் வர வர வ வர வேண்டிய சூழ்நிலைகளெலாம் ஏற்படும் எங்கையுமே வெளியே போக முடியாது சாப்பாடு காய்கறி மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட ரொம்பவே கடினமான விஷியம் ஏன்னா இடுப்பளவு தண்ணீர் இருக்கும் எங்கையுமே கிளம்பி போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரிலாம் சில காலகட்டங்கள் இருக்கும் வெயில்காலம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வெயில்காலத்தை பார்க்கவே முடியாது அப்பா வீட்டுக்குள்ளயே இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு வெயில் வெளியில் எங்கையும் போக முடியாது நெறைய சரும பிரச்னைகளெலாம் ஏற்படும் அந்தமாதிரி ஒரு வெயில் காலம்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ டிகிரி செல்சியஸ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸே இங்கே தான் இருக்குன்கிற மாதிரி அந்த மாதிரி வெயில் காலங்களும் இங்க நிறைய ஏற்படும் ரெண்டுமே வெயில் காலமும் சரி மழைக் காலமும் சரி சரிக்கு சமமாக இங்கே நாகப்பட்டினம் டிஸ்டிக்டில் வந்து இருக்கும் சில சில நேரங்களில் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதாவது கரெக்டாக பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யும் போது சில இங்கே வந்துட்டு நெல் விளை விவசாயம் பார்க்குற பகுதிங்கிறதுனால தண்ணீரை வந்து அதிக அளவு விரும்பறாங்க அதே சமயம் வெயில் காலங்களையும் விருப்பமும் இருக்குது வெயில் காலங்களும் சரி மழைக் காலங்களும் சரி எது அதிகமாக ஒரு பொருள் எது அதிகமாக கிடைச்சாலும் அதுக்கு வெறுப்பு வரது இயல்பு தானே